சார் நான் இது பேங்க் லோன் எடுத்திருந்தேன் அது விஷயமாக நிறையா கால்ஸ் வந்துக்கிட்டேருக்குது என்ன டீட்டைல்ஸ் வேணும் ஒரு லோன் ஒரு லோன் தான் எடுத்திருக்கேன் இல்லை அதெல்லாம் போயிகிட்டு தான் சார் இருக்குது கட்டிகிட்டு தான் சார் இருக்கோம் அது லோன் ப்ராப்பராக போயிட்டு தான் இருக்குது ஆனால் கால்ஸ் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது ஆ கட்டிகிட்டுருக்கோம் சிபில் ஸ்கோரில் பவுன்ஸெல்லாம் எதுவும் ஆகலைங்க

ஆ லோனெலாம் கட்டிகிட்டு தான் சார் இருக்கேன் அது வேறு இப்போது லோன் அது எவ்வளோ இருக்கும் என்னென்னு எல்லாம் வந்தால் பேங்கில் போய் கேட்டால் சொல்வாங்களா டீட்டைல் சொல்லிடுவாங்களா எவ்வளோ இருக்குது என்னென்ட்டு சரிங்க எத்தனை மாதம் இருக்குதுன்னு இன்னும் எவ்வளோ அசல் எவ்வளோ இருக்குது இன்னும் எவ்வளோ கட்டணும் எப்போ முடியுது என்ஓசி எப்போ கொடுப்பாங்க அந்த டீட்டைல்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருவாங்களா பேங்கில் போய் கேட்டால்

லோன் எதுவும் பவுன்ஸ் ஆச்சுன்னால் பவுன்ஸ் சார்ஜ்லாம் எவ்வளோ போடுவாங்க

இல்லை பவுன்ஸ் ஆனால் ஒரு சில பேங்கில் வந்து இத்தனாம் தேதிக்குள்ளே கட்டணும் இல்லைன்ன இந்தத் தேதி போல் அப்படின்னா அடிஷனல் இன்ட்ரஸ்ட்டு போடுவாங்க அந்த மாதிரில்லாம் எதுவும் உங்கள் பேங்கில் இருக்குதுங்களா இல்லை அது கேட்கலீங்க இப்போது ஒரு பேங்கில் இஎம்ஐ டேட் வருதுன்னு வைச்சுக்கங்களேன் அந்த டேட்டில் பவுன்ஸ் ஆகி அதில் ஒரு பத்து நாளைக்குள் கட்டினா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வரும் பத்து நாளைக்கு மேலே கட்டினா அது ஒரு சார்ஜஸ் வரும் அந்த மாதிரி எதுவும் உங்கள் ஆப்ஷனில் இருக்கான்னு கேட்கறேன் சரிங்க ஆனால் ஃபர்தராக இனிமே எல்லாமே கரெக்டாக இஎம்ஐ கட்டிகிட்டு வந்தால் எனக்கு இந்த கால்ஸ் வர்றது கம்மியாயிடுல்ல சரிங்க சேர் ஓகே ஏன்னால் இது ரெகுலராக ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு கால் வருது ஏன்னால் பவுன்ஸ் ஆனால் கால் வந்தால் பரவாயில்ல பவுன்ஸ் எதுவும் ஆகலை ஆனால் கால் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் தான் பேசியிருந்தேன்

ஆ சரிங்க சரிங்க ஆதாரு பேனு வண்டியோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போனால் டீடெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக வாங்கிக்கலாம் பேங்கில் சரிங்க ஓகே ஆ தேங்க்யூ